இப்போ வந்து கேம்ஸ் விளையாடுறது எப்படி பயனுள்ளதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விளையாடுற கேம் வந்து நம்ம மூளைக்கும் உடம்புக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கேம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ஸு கேரம்மு இந்த மாதிரி வந்து மூளைக்கு வேலை கொடுக்குற கேம்மாக நம்ம விளையாண்டோம்னா நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் இதே இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி போன்ற கேம் விளையாண்டீங்கன்னா அதுலேயே நம்ம அடிக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஃப்ரீ ஃபயரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரூப்பாக கேங்காக சேர்ந்து விளையாடும் போது அது நம்ம என்ன ஆகியிருக்கும் மொபைல்லேயே விளையாடும் போது அப்படி நம்ம என்ன ஆகியிருக்குன்னா ஒரே இடத்தில் உக்காந்து விளையாடுற மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் மாதிரி இருக்கும் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் வந்து நம்மளுக்குத் தெரியாது எவ்வளோ நேரம் போகுது அப்படிங்கிறதே நம்மளுக்குத் தெரியாது அதனால் நம்ம வந்து நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிவிடுவோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது ஆ நம்ம ஆனால் இந்த கேம்மு இந்த மாதிரி மொபைலில் விளையாடுற கேமில் பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே நம்ம வந்து நேரடியாக கிரவுண்ட்லயோ இல்லை கிரவுண்ட்ல போய் விளையாடுற மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து பிஸிக்கலாக வந்து நம்ம உடம்பு வந்து நம்ம உடம்பு வந்து நல்லா ஒரு திடமாக இருக்கும் பசங்களோடு சேர்ந்து ஜாலியாக விளையாண்டோம்ன்னா அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் இப்போது வந்து இப்போது ஆல்ர இப்போ வந்து எல்லோர்ட்டயும் பார்த்தீங்கன்னா எல்லோர்ட்டயும் கையில் மொபைல் ஃபோன் இருக்குது எல்லாரும் எதாக இருந்தாலும் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது சாமான் பொருள் வாங்குகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து மொபைல்லேயே வாங்கிக்கிறாங்க கேம்ஸும் பார்த்தீங்கன்னா மொபைல்லேயே விளையாட்றாங்க அது மொபைல்லேயே எல்லா டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும் ஒரு ஃப்ரீனெஸ் இருக்காது ஒரு டிப்ரெஸ்ஸன் இருக்கும் அதனால் மொபைல் கேம் விளையாட்றத தவிர்த்துவிட்டு கேம்ஸ் எல்லாம் விளையாட்ற மாதிரி இருந்தால் நம்ம வெளியில் போய்ட்டு விளையாட்றது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த கபடி கிரிக்கெட்டு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் கூட இப்போது வந்து மொபைலில் வந்துடுது அதைக் கூட மொபைலில் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க அது மாதிரி இல்லாமல் நேரடியாக கிரவுண்டுக்கு போய்ட்டு பசங்களோடு சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ்ஸோடு சேர்ந்து அந்த மாதிரி கேம்ஸ்ஸு விளையாடலாம்